நடனம் அப்படிங்கிறது ஒரு உணர்வை வெளிபடுத்துறதுதான் அதாவது நம்மளுடைய செய்கைகளில் நம்மளுடைய நடனம் ஆடும்பொழுது நம்மளுடைய உணர்வுகள் வந்து வெளிப்படும் அதாவது நம்ம வந்து எந்தமாதிரி எக்ஸ்ப்ரெஸ்ஸன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொருத்து அந்த வெளிப்பாடு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம அந்த சூஸ் பண்ணுற பாட்டு மூலியமாக வந்து நம்ம அதை வெளிப்படுத்தலாம் இல்லைனா நடனம் அப்படிங்கிறதே பழங்கால நடனங்கள்லாம் இருக்கு ஸோ அதனால் வந்து அது மூலியமாகவும் நம்மளால் வெளிப்படுத்த முடியும் ஸோ நடனம் அப்படிங்கிறது சுயவழிபாட்டுக்கு ஒரு கதை சொல்வதற்குனா அந்த கதை களம் எப்படி இருக்கோ அதன்படி வந்து அந்த நடனத்தை வந்து கொரியோகிராஃப் பண்ணுறோம் டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நடனம் மூலியமாக நம்மளால் அதை வெளிப்படுத்த முடியும்